ஹலோ ஹலோ மேம் மேம் நான் வந்து ஒரு ஹரி மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் மேம் எனக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸோடய இன் இன்கம்மிங் அண்ட் அவுட் கோயிங் எல்லாமே வந்து ஒரு ரெக்கார்டாக வேணும் ஸோ அதுக்கு ஒரு எனக்கு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணித் தர முடியுமா ஓகே ஆ எஸ் மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நம்பரிலேயே அனுப்புகிறதா மேம் ஓகே மேம் தேங்க் யூ